முன்பு பொங்கல் தீபாவளி சித்திரைக்கனி போன்றவைகளுக்கு புதுத்துணி எடுத்து தையல் கடைக்காரரிடம் அளவு கொடுத்து துணி தைச்சு அதனை வாங்கி புத்தாடை உடுத்தி பண்டிகைகளை எல்லாம் கொண்டாடினோம் மேலும் பலகாரங்களை எல்லாம் வீடுகள்லையே தயாரித்து அந்த பண்டிகையின் நாட்களிலே குடும்பத்துடன் உற்றார் உறவினரிடம் கொடுத்து சாப்பிட்டு மகிழ்ந்தோம் ஆனால் இன்றைய அவசர கால உலகத்திலேயே இது போன்றெல்லாம் கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அன்றைய தினம் மக்கள் மகிழ்ச்சியுடன் திருவிழாக்களை எல்லாம் கொண்டாடினோம் இன்று அவ்வாறு இல்லை பண்டிகையில் எல்லாம் பேர் அளவுக்கு வந்து சென்று கொண்டுள்ளன மேலும் எங்கு பார்த்தாலும் இனிப்பு கடைகள் சுவீட் ஸ்டால்கள் அதிகரித்து விட்டன ஆகவே வீடுகளிலே பலகாரங்கள் ச் தயாரிப்பது என்பது தற்பொழுது அரிதாகி விட்டது

அந்த அந்தைய அன்றைய கால நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்க்கும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது குண்டம் திருவிழாவிலே நூற்றுக்கணக்கான பேர் வேண்டுதலை நிறைவேற்ற இறங்கி செல்வார்கள் குண்டத்தில் இறங்கி ஆனால் இப்பொழுது மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே பக்தர்கள் குண்டத்தில் இறங்குகின்றார்கள் அதேபோலத்தான் பல்வேறு விஷயங்களை நாம் முன் முன்பு பின்பு என்று பார்க்கும்பொழுது பண்டைய காலங்களில் இருக்கின்ற ரேடியோக்களில் கேட்ட அந்த பாடல்கள் எல்லாம் இன்றும் மறக்க முடியவில்லை பண்டைய ஆ அன்றைய காலம் பொற்காலம் என்பதனை நினைத்து பார்க்கும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது